எனக்கு மேக்ஸிமம் நிறையா உணவு ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசெண்டாக ரொம்ப பிடிச்சது என்னென்னா சிக்கன் சில்லி சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கனா வந்து சிக்கன் சில்லி போடுகிற அண்ணா ஏன்னால் நான் நாலு ரோட்டில் எங்கள் ஆப் புதன் கிழம புதன் கிழம சந்தை போடுவாங்க அப்படியே சந்தைக்கு போய் வீட்டுக் தேவையான பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும் போது சில்லி சாப்பிட்லானு நான் எப்பேயோ ஒரு நாள் ஆசைப்பட்டு வா நானும் என் ஃப்ரெண்டும் அவங்களுக்கு எங்களுக்கு அவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கிட்டே சாப்பிட்டோம் அதிலேருந்து அந்த சில்லி எனக்கு ஃபேவ்ரேட் ஆகிட்ச்சு ஏன் பார்த்தோன்னா அவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்கும் ஆனால் ஐம்பது கிராம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி ரூபா அதுவே எங்களுக்கு பற்றாது ஆனால் காஸ்ட்லின்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்துடுவோம் இந்த சில்லி சாப்பிறத்துகாகவே எவ்ரி வீக் நாங்கள் புதன் கிழம நாங்கள் அந்த சந்தைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சில்லி சாப்பிட்டு வர அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எங்கள் மாமா எங்கள் சித்தப்பா அந்த சைடு வந்தாங்கனால் கூட நாலு ரோட்டிலேருந்து வராங்கன்னு சொன்னாலே போதும் நான் அந்த கடையில் எனக்கு சில்லி வாங்கிட்டுவாங்கன்னு சொல்லிடுவேன் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவுனால் வந்து சிக்கன் சில்லி